ஹலோ ஸ்விகி அண்ணாங்களா ஆமாண்ணா நான் வந்து ஆக்சுவலி இப்போ ஆடரு போட்டிருந்தேன் ஒன்று எனக்கு வந்து இப்போது நான் போட்டிருக்க அட்ரஸுக்கு டெலிவரி பண்ண வேணாம் வேறு அட்ரஸுக்கு எனக்கு டெலிவரி பண்ணனும் ஆமாண்ணா நான் வந்து அட்ரஸ் மாற்றி கொடுத்துட்டேன் ஸோ நான் இப்போ அங்கே இல்லை நான் இப்போ வெளியே வந்துட்டேன் ஸோ அந்த அதே பொருளை வந்து நீங்கள் எனக்கு வேறு அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணனும் ஆமாண்ணா நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு லொகேஷன் அனுப்புகிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வேணுனாலும் நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் எனக்கு அந்த ஃபுட்டை மட்டும் சேஃபாக டெலிவரி பண்ணுறீங்ளா சரிண்ணா நான் உங்களுக்கு உங்களோடய நம்பர் கொடுங்க நான் உங்களுக்கு அந்த நம்பருக்கு லோகேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு எனக்கு இதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நான் வந்து உங்களுக்கு கூகுள் பேயில் அனுப்பி வைக்கிறேங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க ப்ராப்ளம் இல்லை